ஆமாங்க ஆமாங்க நீங்கள் ஆ ஆமாங்க வாட்டர் சப்ளைதான் பண்ணுறோம் ஆ ஆ உங்களுக்கு எ எந்த மாதிரி வாட்டர் அரை லிட்ரு கேனிருக்கு ஒரு பெரிய கேனிருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னால் அந்த மாதிரி கொடுத்துர்லாம் என்ன ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் ஆ சரிங்க சரிங்க இந்த டின்னருக்கெலாம் இந்த சின்ன கேன் அரை லிட்ரு கேனெலாம் விற்பாங்க தெரியுங்களா வாட்ரு கேனு அந்த மாதிரி கேன் வேண்டுங்களா இல்லை நம்ம பெரிய கேனாகவே வச்சுட்டா நீங்கள் க்ளாஸில் ஊற்றி அந்த மாதிரி சப்ளை ஆளுங்களை வச்சே பண்ணிக்குவீங்களா சின்ன கேன் வந்து ஒரு கேனு பத்து ரூவாங்க ஆனால் நீங்கள் வந்து லிட்ருக்கு ஆமாம் லிட்ரு கணக்கில் நீங்கள் வாங்குனீங்கன்னால் கேன் கணக்கு பொறுத்து இருக்குதுங்க கேனுக்குன்னு தனியாக வாடகையும் இருக்குதுங்க எத்தனை நாள் வச்சுக்குறீங்களோ அதுக்குன்னு வாடகை இருக்குது

கண்டிப்பாக கொடுத்துர்லாம் என்ன டேட்லைங்க மேரேஜ்ஜி கண்டிப்பாக வருங்க கண்டிப்பாக நம்ம கிட்ட நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஊர் ஃபுல்லாக நம்மதான் வாட்ரு சப்ளை பண்ணுறோம் நீங்கள் கவ கவலைப்படாமல் நம்மகிட்ட ஆட்ரு கொடுத்தீங்கன்னா நல்ல மாதிரியாக நாங்கள் முடிச்சுத் தருவோம் பெரிய கேன்னெல்லாம் முப்பது ரூவாங்க ஒரு கேன்னு அது வந்து வாடகை இருக்குது நம்மளே நம்ம பசங்களே கேன் சப்ளை பண்ணி நம்ம பசங்களே எடுத்துகிட்டு வந்துருவானுங்க நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அங்கே வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டோர் டெலிவரி ஃப்ரீங்க கண்டிப்பாக டோர் டெலிவரி ஃப்ரீ ப்யூரிஃபை வாட்ரு நம்பி நீங்கள் வாங்கலாம் நல்ல நல்லாயிருக்கும் தண்ணி வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாங்க ஏங்க நீங்கள் நேரில் வந்தால்தாங்க அது குடிச்சு பார்த்தாதாங்க தெரியும் ஃபோனில் பார்த்தா தெரியுங்களா நேரில் வாங்கங்க கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ம் ம் ஆ ஆ சரி கண்டிப்பாக சரிங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தொடர்ந்து எங்கள்கிட்டையே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம் நாங்கள் சொல்கிற ரேட்டில் வாங்குங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ம் ஃபங்க்ஷன்னா சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக நம்ம தண்ணி இப்போ ஒரு கேன் நல்லா கொறச்சு பேசலாம் ஓகேங்க

சரிங்க சரிங்க கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க